மதப் பழக்கவழக்கம் சம்மந்தமான பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஹிந்து ரிலீஜியன்சில் இருக்கக்கூடிய பன்னிரு திருமுறைகள்ல அது ரொம்ப எனக்கு அதுவும் நிறைய இப்போ திருமுறைகள் நான் படித்திருக்கேன் அதை படிக்கும் போது மனதுக்கு ஒரு ரொம்ப லயித்துப்போயிருக்கும் இறை அந்த உணர்வோடு திருவாசகம் திருவாசகத்தை படிக்கும் போது உண்மையாகவே திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்ன்னு ஒரு வாசகமே இருக்குது அதுவும் வந்து திருவாசகத்தில் சிவப்புராணம் படிக்கும் போதெல்லாம் நிறைய நேரங்களில் எனக்கு கண்ணீரே வந்துருக்குது அந்தளவுக்கு எனக்கு திருவாசகம் பிடிக்கும் சிவப்புராணம் பிடிக்கும் திருப்புகழ் திருப்புகழ் படிக்கும் போது ஒ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு எனர்ஜி உருவாகிறது என்னாலேயே உணர முடியுது ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு திருப்புகழும் சிவப்புராணமும் ரொம்பவே பிடிக்கும்